இந்திய போக்குவரத்து அமைப்பு என்ன நிலையில் உள்ளது தற்போது அது சந்திக்கும் சில சவால்கள் வாய்ப்புகள் என்னென்ன இதை பற்றி பேசணும் அப்படினா முதல்ல வந்து நிறையா நெரிசல் ஏற்படுது நம்ம எங்கேயாச்சும் போகணும் அப்படினா கண்டிப்பாக வந்து அதில் வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்படுது அதுவும் எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி அர்பன் ஏரியாஸில் அதாவது வந்து சென்னை மும்பை டெல்லி பேங்களூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எவ்வளோ தான் வந்து நம்ம பாலம் கட்டினாலும் எவ்வளோ தான் வந்து நம்ம வந்து இந்த பிரிட்ஜெஸ் ஃப்ளைஓவர்ஸ் இது எல்லாமே போட்டாலுமே வந்து நம்ம வந்து நம்மளால கன்ட்ரோல் பண்ண முடியல அது ஒன்று அதுக்கப்பறம் வந்து நமக்கு வந்து லேன் கேப்பாசிட்டி வந்து நம்ம ஊ நம்ம நாட்டிலயே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இதே ஃபாரின் கண்ட்ரிஸ் வெளிநாடு பார்க்கணும் அப்படினா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தனி லேனுக்குமே அவங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பிரித்திருப்பாங்க ஹைக் ஹை ஸ்பீடாக அதிகமான வேகத்தில் போகிறவங்க தனி லேனில் போவாங்க கம்மியான வேகத்தில் போகிறவங்க இன்னொரு லேனில் போவாங்க பட் ஆனா நம்மளுடைய நாட்டில் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி இன்னும் லேன்ஸை வந்து நம்ம இன்னும் பிரிக்கலை பிளஸ் வந்து நறைய வே நறையா வாகனங்கள் நம்ம வந்து போகிறோம் அப்படினா நம்மளால் வந்து ப்ராப்பராக அந்த லேன் டிசிப்லின் நம்மகிட்ட இல்லவும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம இந்த கிராமங்கள் இன்னும் அந்த அந்த மாதிரி டெவலப் ஆகாத ஏரியாஸில் வந்து ரோடு ஆக்ஸஸே நமக்கு இல்லை நமக்கு வந்து ரோட்டு பிரச்சனை இன்னும் நிறையாவே இருக்குது அங்கேல்லாம் இன்னும் அந்த வசதியே பண்ணி கொடுக்கல இதை எல்லாத்தேயுமே நம்ம வந்து நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் ஃபைனலி கடைசியாக ஒன்று சொல்லணுன்னா நமக்கு வந்து இப்போது வந்து டிராபிக் ஃபைன் போடுற இதுவும் இந்தியாவில் இருக்குது பட் ஆனால் இது எப்போது அப்லிக்கபுலாக இருக்குது அப்படினா அங்கே நேம் கிரியேட் அதாவது அந்த போர்ட்ஸில் நம்பர் பிளேட்டில் வந்து இந்தியா அந்த ஐஎன்டி அப்படினு இருந்தால் மட்டும் தான் அது வந்து கேமரா வந்து அதை வந்து ரெககனைஸ் பண்ணுது அதை வந்து கேப்ச்சர் பண்ணுது இல்லை அப்படினா வந்து கேப்ச்சர் பண்ண மாட்டேங்கிது ஸோ அதனால இது இந்த பாலிசி வந்து எல்லோருக்குமே வந்து அப்லிக்கபிலாக இல்லை இப்போ அந்த நம்பர் பிளேட்டில் வந்து இந்தியா அப்படினு இருந்துதுனால் டெஃபெனெட்டாக வந்துட்டு அது வந்து அப்லிக்கபிலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம இன்னும் சந்திச்சுட்டே வந்துட்டே இருக்கோம் இதெல்லாமே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படினு நான் சொல்கிறேன் தேங்க் யூ